ஒரு சில நாட்கள் முன்னாடி தான் ஒரு மொபைல் ஒன்று எடுத்தோம் ஆன்லைனில் உண்மையாகவே வந்து பார்த்திங்கனா ஒரு எடுத்துட்டு ரொம்பவும் தலைவலியான ஒரு ப்ராடெக்ட்ன்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ராடெக்ட் தான் நான் முதல்லே ட்ரை பண்ணேன் கடையில் போய் வாங்கலாம் அப்படின்ட்டு பட் ஆனால் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் உண்மையாக ஒரு நல்ல ஒரு சலுகை கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் டு ஏழாயிரரூபா வந்து பார்த்திங்கன்னா கொறைஞ்சு வாங்குகிற மாதிரி ஒரு வழி இருந்துச்சு ஸோ அதனால் வாங்கிட்டேன் பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் எடுத்துட்டு நிறைய பிரச்சினைகள்லாம் இருக்குது நிறைய ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி திருப்தியாகவே இல்லை இப்போது ரிசன்ட்டாக பார்த்திங்கன்னா அவங்க ஷோரூமில் கூட போய் காண்மிச்சேன் ஆனால் அவ்வுளோ அவங்க என்ன சொல்கிறாங்கனா நீங்கள் எங்கள்கிட்ட ஃபோன் எடுத்திங்கன்னால் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி தந்துருப்போம் பட் வந்து நீங்கள் வந்து எங்கள்கிட்ட ஃபோன் எடுக்கலேனா இந்த சர்வீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக வந்து காசு கட்டுற மாதிரி வரும் ஆன்லைனில் வாங்கும்போது என்ன சொல்கிறிங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு எதுக்கும் காசு கட்ட தேவையில்ல உங்களுக்கு ரெண்டு மூணு வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஃப்ரீயாக தரோம்ன்றாங்க எதை நம்புகிறதுனே தெரில